ஹலோ சௌந்தரி அக்கா அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும்க்கா அக்கா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு காலையில் எட்டு மணியில் இருந்து சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் தான ஒர்க் பண்ணுவீங்க அக்கா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுமாக்கா அக்கா நீங்கள் ஒரு பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்க்கா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் எமெர்ஜென்சி அதனால தான் கேட்கறேன் அக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் சரி நாங்கள் வர முடிஞ்சால் வந்துடுறோம்க்கா ஏன்னால் பையன் வந்துடுவான் அப்புறம் வீட்டில் வந்து தனியா இருப்பான்லக்கா ஸோ அவனுக்கு சமைத்து கொடுத்துட்டு அவன ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்ட்டீங்கனா நாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்ததும் வந்துடுவோம்க்கா ஆ ஆமாக்கா என்ன பண்ணுறது ஸோ நீங்கள் பார்த்துருங்க நான் வேணும்னா அதுக்கான அமௌன்ட் வேணால் கொடுத்துறேங்க்கா ஆமாம் ஆ சரி ஓகேக்கா வந்துடுறோம் நீங்கள் நாங்கள் வர்ற வரைக்கும் பையனை பார்த்துக்கோங்க சமைச்சி கொடுத்துருங்கக்கா அதுக்கப்புறம் தூங்கிட்டானா தூங்க வச்சுருங்க நாங்கள் வந்துடுறோம்க்கா ஆ தம்பி வந்துருவான்கா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் சமைச்சி கொடுத்து தூங்க வச்சுட்டு பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்க்கா நாங்கள் வ ஆ ஓகேக்கா நாங்கள் வர வரைக்கு மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க அப்புறம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பிங்லாம்க்கா ஆ சரி ஓகே ஓகேக்கா சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பாருங்க ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இல்லைனா கூட பரவாயில்லனு சொல்லிடலாம் சரி ஓகேங்க்கா சரி நாளைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண பாருங்க்கா ஆ சரி ஓகேக்கா நாங்கள் அங்கே இருந்து கிளம்புனதும் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் நீங்கள் ரெடி ஆகிப்பிங்கலாமா நாங்கள் வந்ததே கிளம்பிங்களாமாக்கா சரி ஓகேங்க்கா அது சொல்ல தான் வந்துட்டு கால் பண்ணிணேன் சரி வச்சுர்ட்டுங்ளா ஓகேங்க்கா